என்னுடைய ட்ராயிங் ஸ்கூலில் பேசிக்காக கற்றுக் கொடுத்தாங்க எப்படி கோடு போடுறதுன்னுட்டு எப்படி வட்டம் போடணும் எப்படி கட்டம் போடணுன்ட்டு க சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்டுக்கு எப்படி ஷேடோ கொடுக்கறது எப்படி கலர் பண்ணுறதுனு சொல்லிக் கொடுத்தாங்க அது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து படம் வரைய சொன்னாங்க சன்னு உதிக்கிற மாதிரி கடல் இருக்கிற மாதிரி பார்க்கில் குழந்தைங்கள்லாம் விளாட்ற மாதிரி ஃபால்ஸுலேந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த மேரி அதுக்கு அந்த மேரி வரைய சொல்லி கலர்லாம் கொடுக்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ட்ராயிங்ஸ்லாம் வரைய கற்றுக் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு பழக் கூடையில் பழம் இருக்கிற மாதிரியும் ஒரு காலியான கூடையில் சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு காலியான கூடையில் பனானா இருக்கிற மாதிரியும் மரம் மரம் இருக்கிற மாதிரியும் மரத்தில் காய் பழம் எல்லா இருக்கிற மாதிரியும் காட்டு வரையணும் அடுத்தது எங்கள் ஸ்கூல்லயே நான் வரை வரைய ஆரம்பிச்சேன் கஷ்டப்பட்டு வரைய ஆரம்பிச்சு வரைய ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் கோவில்லயே நான் வரைய ஆரம்பிச்சேன் கஷ்டப்பட்டு வரைய ஆரம்பிச்சு இப்போ நான் தஞ்சை பெரிய கோயில் வரைக்கும் நான் வரைய ஆரம்பிக்கிறேன் ஐஃபில் டவர் முதல் கொண்டு நான் வரைஞ்சி வச்சுக்குறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு செவுத்தில் கூடம் நான் வரைஞ்சு வச்சுக்குறேன் நான் எப்போயுமே படம் வரையணுன்னு தான் நினைப்பேன் இப்போ நான் ஒரு ட்ராயிங் மாஸ்டராயிட்டேன்